என்றைக்குமே வந்து ஒற்றுமையாக ஒரு குடும்பத்தோடு ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுற டைமிங் தான் ஃப்ரெண்ட்ஸோடன்றது செகண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸை விடவும் ஃபேம்லியோடு சரௌண்டிங்ஸில் அண்ணன் தம்பிங்களோடு மாமன் மச்சான்மாருங்களோட ஜாலியாக அக்கா தங்கச்சிங்களோடு ஜாலியாக இருக்கறதில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நைட்டு பூராக உக்காந்துட்டு பழைய கதையை பேசிட்டு அன்றைக்கி நம்ம இப்படிலாம் பண்ணோங்களே இப்பட்லாம் பண்ணோங்களே ஃப்ளாஷ்பேக்கை பேசிட்டு அவனை திட்டிவிட்டு இவனை அடித்துட்டு மல்லுக்கட்டிட்டு உட்காந்து கட்டி பிடிச்சிட்டு உருண்டுட்டு எல்லார்ட்டும் ஒன்றா கத்திக்கிட்டு அப்படி இப்படினு இவனை பிடிச்சி அவனை அவனை பற்றி இவனை பற்றினு எதாச்சி ஒரு குறைய சொல்லிட்டு நொட்டம் சொல்லிட்டு பேசிட்டு ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கிறது தான் அது டைமிங் போகிறதே தெரியாது அது மாரி இருக்கிற சந்தோஷம் வேறு எந்த சந்தோஷமும் இல்லை